ஆமாங்க டைலர் கடைதான் ஆ சொல்லுங்கள் உங்கள் வேலை தாம்மா செஞ்சுட்ருக்கேன் நான் தந்துடுறேன் நாளைக்குள்ளே நான் எப்படியாவது உங்களுக்கு தந்துடுறேன் ரெடி பண்ணிடுறேன் ஆ நான் நான் பார்க்குறேம்மா என்னால் முடிஞ்சளவுக்கு நான் பண்ணுறேன் நாளைக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன் ஆ எப்படி இன்னைக்கு நான் வந்து நானூறுபாலேருந்து ஐந்நூறுபாக்குள்ளே வரும்மா ஆ அதெல்லாம் பார்த்து செஞ்சுர்லாம்மா காலையில் பத்து மணிக்கு வாங்கம்மா நான் உங்களுக்கு வேணும்னால் அட்ரெஸை அனுப்பி வைக்கிறேன் ஆ சரிங்கம்மா வாங்கம்மா ஆ நான் முடிச்சிடுறேங்கம்மா ஆ நீங்கே தானேம்மா வருவீங்க ஆ ஓகேங்கம்மா